நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்குது அதனுடைய பாரம்பரிய திருவிழாக்கள் நடக்கிற இடங்களாம் நிறையவே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கூவாகம் இந்த கூவாகம் வந்து திருநங்கைகளுக்குன்ட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று வருஷம் வருஷம் நாங்கள் வந்து கூத்தாண்டவர் கோவில் இருக்குது அங்கே வந்து எங்கு இருக்கிற திருநங்கைகளும் சரி ஃபாரின்னிருந்தாலும் எல்லோருமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே வந்து அவங்களுடய தெய்வத்தை வந்து வழிபட்டு போவாங்க அது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸுனு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இங்கே செஞ்சி செஞ்சியில் வந்து நிறைய மலைகோட்டையெல்லாம் இருக்குது செஞ்சியில் வந்து தனி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுற்றுலா தலமாவே இருக்குது ராஜா கோட்டை இருக்கு ராணி கோட்டை இருக்குது அங்கேயே வந்து ஆஞ்சனேயர் கோவில் இருக்கு ஆயிரம்கால் மண்டபம் சொல்லிட்டு அவங்க அந்த ராஜா தேசிங்கு வந்து நிறைய வந்து பண்ணி வச்சிட்டு போயிருக்காரு அதை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீடுர் டேம் இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அதுவும் வந்து ரொம்ப பெரிய டேம் அது பார்த்திங்கன்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மரக்காணம் மரக்காணத்தில் வந்து உப்பளம் உப்பு எடுப்பாங்கல அது வந்து இருக்கு அதுவுமே அங்கே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் இங்கே நிறைய ஆறுகள்லாம் இருக்கு தென்பண்ணை நிறைய ஆறுங்க இருக்கு அதே மாதிரி வந்து விழுப்புரத்தில் வந்து சித்திரை ஒன்று வந்து திருவிழா வந்து ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும் அதில் பேர் வந்து லட்ச தீபம் அது வந்து லட்ச கணக்கான தீபங்கள் ஏற்றறதால அது வந்து லட்ச தீபம்னு ஒரு மாதம் நடக்கும் அந்த திருவிழா இது எல்லாமே வந்து விழுப்புரத்துனுடைய உள்ள ஸ்பெஷல்னே சொல்லலாம் விழுப்புரம் வந்து இன்னுமே வந்து நிறைய நிறைய சுற்றுலா தலம் வந்து நிறைய இருக்குது அதனுடைய எல்லா விஷேசமுமே பண்டிகைகள் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க